நம்ம வந்து குக்கரு யூஸ் பண்ணணும்னாக்கா வந்து அந்த ரப்பர வந்து தண்ணியில் ஒரு டென் மினிட்ஸ் போட்டு வெச்சுருந்துட்டு அப்புறமா வந்து குக்கரு வந்து நம்ம என்னென்ன பொருள் அதில் போடணுமோ குக்கரில் அதெல்லாம் போட்டுட்டு குக்கரில் வந்து லப்பர் போடணும் எடுத்து அந்த தண்ணியில் போட்டுருக்கிறோம் இல்லையா அந்த ரப்பர எடுத்து மூடியில் போட்டு அந்த ஃபிட் பண்ணி எடுத்து வெச்சிடணும் அதேமாதிரி நமக்கு அந்த வேலை முடிஞ்ச உடனே நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் நமக்கு அர்ஜென்டு நமக்கு அவசரம் வேலைக்கு போறாங்க நம்ம அப்படி எடுக்கணும் அப்படினா நம்ம தண்ணி தெளிச்சிடணும் ஃபர்ஸ்ட்டு தண்ணி தெளிச்சுட்டு அந்த ஹீட்டு வந்து உள் வாங்கிடும் உள் வாங்கிச்சுனாக்கா நம்ம அந்த மூடி வந்து திறக்கலாம் ஈஸியாருக்கும் மூடியை திறந்துட்டு அப்போக்கூட உடனே திறக்க வேண்டாம் அந்த வெயிட்டை எடுத்து தூரம் வெச்சுட்டு அதுக்கு அப்புறமா மூடியை திறந்திங்கனாக்கா நமக்கு ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து நம்ம பரிமாறலாம்